நான் ஃபஸ்ட்டு வந்து குட்டி ஃபோன் நோக்கியா ஃபோன் வச்சிட்டுருந்தேன் அதுக்கு அப்பறம் இப்போது ஸ்மார்ட் ஃபோன் வாங்குனேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்குனேன் அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்குனேன் வாங்குனப்பின்னாடி என்ன யூஸ்ஃபுல்னா எனக்கு வந்து இப்போ வந்து பிள்ளைங்க கொரோனா டைமில் ஆன்லைன் கிளாஸுக்கு யூஸ் ஆச்சு அதுக்கு அப்புறம் செல்லு மூலியம் செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்புறம் வெளியில் போகக்குள்ள கொஞ்சம் நல்லா கம்பர்ட்டஃபுலா எல்லாத்துக்குமே அது யூஸாக இருந்துச்சு வேற அப்புறம் சீரியல் செல் மூலிமாவே சீரியல் பா டிவியில் பார்க்குற டைம் நமக்கு டைம் செட் ஆகலன்னா செல் மூலிமாவே பார்த்துப்பேன் யூடியூப் பார்ப்பேன் யூடியூப் நிறையா பார்ப்பேன் நிறையா விஷயோம் அதில் தெரிஞ்சுப்பேன் அப்புறம் டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணுறதுலாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு தெரிஞ்சுட்டு அதுக்கு அப்புறம் டாக்மெண்ட் ஃபைல் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நியூஸ் நியூஸ் பார்ப்பேன் அப்புறம் ஸ்கேன் மூலிமா பணம் அனுப்புவேன் அதுக்கு அப்புறம் இந்தப் ஃபோன் வந்தப் பின்னாடி ஜிபே ஃபோன் பேலாம் அமுச்சிப்பேன் திடீர்னு நம்ம கையில் அமௌண்ட் இல்லைன்னா ஜிபே ஃபோன்பே இருந்ததுனால ஸ்கேன் பண்ணி பணத்தை அனுச்சிப்பேன் அப்புறம் கேம் டைம் பாஸ்க்கு போர்டுச்சிசுன்னா கேம்ஸ் ஆடுவேன் நிறையா கேம்ஸ் டவுன்லோடு பண்ணி ஆடுவேன் குழந்தைகளும் ஆடுவாங்கள் டைம் போரடிக்கிற டைமமில் கரண்ட் போயிடுச்சுன்னா இந்தப் ஃபோன் நிறைய எங்களுக்க யூஸ் ஆகிட்டுருக்கு